இந்தியாவினுடைய வரலாறு என்பது ஒரு பக்தி சமயம் சார்ந்த ஒரு வரலாறு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வரலாறு நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாட்டை ஒட்டி அமைந்திருக்க கூடியது இதில் மற்ற நாடுகளை விட ஒவ்வொரு விஷயத்திலும் அதாவது நாகரீகத்துக்கு முன்னோடியாக விளங்கியது நம்முடைய இந்தியாவில இருக்க கூடிய தமிழ்நாடு இந்தியா என்று சொன்னாலே அதற்கு வந்து பாரத தேசம் என்று மற்றொரு பெயரும் உள்ளது இந்தியாவின்னு இந்தியாவிற்கு இந்த பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு சிறப்பு இருக்கின்றது அதாவது அனைத்து மதம் மொழி பேசக்கூடிய மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு வரலாறு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக உலகத்திலேயே மிகவும் மூத்த மொழியான நம்முடைய தமில்மொழி இருக்கக்கூடிய நாடும் நம்முடைய இந்தியா தான் உலகத்திற்கே நாகரீகத்தையும் பண்பாடு கலாச்சாரம் பழக்கவலக்கம் ஆகியவற்றை எடுத்துரைத்து சொன்னதும் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகம் தான் உலகத்திற்கே சிறந்த வழிகாட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் மருத்துவ முறைகளையும் எண்களையும் கற்றுக்கொடுத்தது நம்முடைய இந்தியா அதாவது எத்தனை பேர் இந்தியாவை அழிக்கணும் இந்தியாவை சூறையாடணும் அப்படினு சொல்லி ஆங்கிலேயர்கள் காலம் ஆகட்டும் முகலாயர்கள் காலம் ஆகட்டும் முற்பட்ட அந்த பேரரசர்கள் எல்லாம் ஆட்சி செய்த காலமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் நம்முடைய இந்தியா இந்த ஃபீனிக்ஸ் பறவை போல் புகழ்பெற்று சிறப்பு இந்த சிறப்புப்பெற்று விளங்கக்கூடிய ஒரு திருநாடு அதனால் தான் மற்ற உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவை ஒரு கௌரவத்துடனும் ஒரு கண்ணியத்துடனும் பார்க்கின்றது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சுதந்திர இந்தியாவில் மிகவும் அந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட எண்ணற்ற தலைவர்கள் இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக மகாத்மா காந்தியடிகள் இந்த மாதிரி நம்ம வந்து பொதுப்படையாகவும் சொல்லலாம் அதுலையும் தமிழகத்துலருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படினா இந்த வேலு நாச்சியார் ஆகட்டும் இல்லை நம்ம இவங்க மருது பாண்டிய சகோதரர்கள் ஆகட்டும் இந்த புலித்தேவன் ஆகட்டும் இந்த மாதிரி எண்ணற்றோர் எண்ணற்ற ஏகப்பட்ட பேர் நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அவர்களுடைய அந்த ரத்தம் சிந்தி அதாவது அகிம்சை வழியில அவங்கெல்லாம் ஆயுதத்தை எடுத்து போராடும் போது அதை வந்து அகிம்சை வழியில எதிர்த்து அமைதி ஒன்றே உலகத்திற்கு ஒரு சிறந்த நன்மை பயக்க கூடியதாக இருக்கும் அப்படினு சொல்லி நம்முடைய நாட்டுக்கு வந்து அதாவது உலகத்திற்கே அகிம்சை நெறியை உணர்த்திய நாடு அப்படினு பார்த்தா அது நம்முடைய நாடு தான் அந்த அகிம்சை வழியில் போராடி நம்முடைய நாட்டுக்கு அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொடுத்த அந்த உன்னத தலைவர்கள் அவர்களை வந்து நம்ம எப்பொழுதுமே மறக்க கூடாது அந்த தலைவர்கள் வந்து நம்முடைய அவர்களுடைய பேர் வந்து வரகாற்றில் இருக்கக்கூடிய இந்த பொன்னேட்டில் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படினு சொல்லி நம்ம நினைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கலாச்சாரம் பண்பாடு அந்த தேர்தல் முறை இந்த மாதிரி உலகத்திற்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான விஷயங்களை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது நம்முடைய இந்திய தாய் திருநாடு